ஹலோ ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன்ப்பா சிக்கன் வேணும் ஒரு இருபத்தஞ்சி கிலோ கிலோ ரேட்டு எப்படிப்பா ஆ கொஞ்சம் பார்த்து கொறைங்களேன்ங்க ஆ இருபத்தஞ்சி கிலோ வேணுங்க

கூட கூட பீஃப் ஆ பீஃப்பும் வேணும் பீஃப் ஆ சரி கூட பீஃப்பும் வேணுங்க ஆமாங்க அது ஒரு இருபத்தஞ்சி கிலோ கொடுங்க விஷே வீ வீட்டில் விஷேசம் தான்ப்பா பார்த்து கொஞ்சம் கொறைச்சு சொல்லுங்கப்பா வீட் வீட் நாங்களே வந்து வாங்கிக்கிறோங்க

ஆ ஆ சரிப்பா ஆட்டுக்கறியும் வேணுப்பா ஒரு பாஞ்சு கிலோ ஆ ஆ ஆ இன்னும் ஒரு வாரத்தில் வேணும்ப்பா ஆ சரிப்பா ஆ சரிப்பா சரி